நான் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பத்து கேஜி பிரௌன் ரைஸும் பத்து கேஜி ஜாஸ்மின் ரைஸும் எனக்கு வேணும் எனக்கு ரெண்டுத்துலேயுமே பத்து பத்து கேஜி வேணும் சரிங்கம்மா நாங்கள் வந்து ஹோட்டல் வச்சு நடத்துகிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோல் சேல் ரேட்டில் தரமுடியுமா சரிங்கம்மா எனக்கு வந்து எடுத்து வச்சுருங்க எனக்கு ஒரு ரெண்டுத்துலேயும் பத்து பத்து கேஜி எடுத்து வச்சுருங்க ஆ நான் இப்பயே வாங்கிக்கிறேன் ஆ சரிங்க